ஹோட்டலில் வந்துட்டு எம் மை ஆல் டைம் ஃபேவரெட் பிரியாணி எனக்கு பிரியாணி சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும் எஸ்பெஷலி வித்து மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மளே சமைச்சு சாப்பிட்றதுனால சில விஷயங்கள் வந்துட்டு பிடிக்காமல் இருக்கும் எனக்கு பிடிக்காது சில விஷயங்கள் அதனால எனக்கு ஹோட்டல்ஸில் வந்துட்டு உணவு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் வெஜ்ஜை விட நான்வெஜ் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆல் எல்லா வெரைட்டீஸ்லையும் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப பிடிச்ச சாப்பாடு பிரியாணி